ஹலோ சார் கேட்குதுங்களா சொல்லுங்கள் ஆ ஆமாங்க சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் சரிங்க சார் ஆ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணுமானால் சார் முதல்ல உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ சார் அதுக்கப்புறம் ஆ உங்கள் ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் பேன் கார்ட் ஜெராக்ஸு டென்த்து மார்க் ஷீட்டு ட்வெல்த்து மார்க் ஷீட்டு இந்த மாதிரிலாம் வேணும் சார் ஆனால் எல்லாத்துலேயுமே உங்கள் பேர் கரெக்டாக இருக்கணும் சார் பேர் மாறி இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலோ எடுத்துக்க மாட்டாங்க சார் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணி கொஞ்ச நாளில் போகிறீங்களா இல்லை ஒரு ஒரு ஒரு நாலஞ்சு மாதம் தள்ளிப் போகிறீங்களா சார் ஃபாரினுக்கு ஆ ஓகே சார் அப்படிங்களா சார் சரிங்க சார் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் நார்மல் இதுலேயே போடுறேன் மூவாயிரம் மூவாயிரம் ஆகும் சார் நான் அப்ளை பண்ணி விட்டேன்னு வைச்சுக்கங்க ஒரு டேட் அவங்க காரைக்குடி காரைக்குடி பாஸ்போர்ட் ஆஃபீஸ்சில் இருந்து கூப்பிடுவாங்க சார் நீங்கள் அந்த டைமில் அவங்கள பாஸ்போர்ட் ஆஃபீஸ்சில் போய் வெரிஃபிகேஷன் நீங்கள் வெரிஃபிகேஷனுக்கு கொடுத்த எல்லா ஜெராக்ஸ்களும் எல்லாம் ஒர்ஜினல் அங்கே போய் கொடுத்தீங்கன்னு வைச்சுங்க அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லுவாங்க சார் அது மட்டும் இல்லாமல் வெரிஃபிகேஷன் அவங்க முடிச்சுட்டாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லிருந்து ஒரு ஆள் வந்து உங்களை செக் பண்ணி அதுக்கான வெரிஃபிகேஷன் முடிப்பாங்க அப்படி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பாஸ்போர்ட் கையில் வந்துவிடும் சார் இல்லை சார் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒர்ஜினல் தேவையில்ல சார் ஜெராக்ஸ் மட்டும் கொடுங்க சார் இதை நாங்கள் ஸ்கேன் பண்ணிப்போம் நீங்கள் அங்கே போய் கொடுக்கும் போது தான் நீங்கள் ஒர்ஜினலை கையோடு கொண்டுப் போகணும் சார் அதுதான் சார் அவங்க வெரிஃபிகேஷன் முடித்தா சீக்கிரமாக கிடைக்கும் சார் லேட்டாக சீக்கிரமாக கிடைக்கும் சார் ஒரு வேளை உங்களுக்கு அர்ஜண்ட்னால் சொல்லுங்கள் தக்கலில் புக் பண்ணுறோம் ஒரு பதினைஞ்சு பத்து இருபது நாளுக்குள்ளே வந்துடும் சார் உங்கள் கைக்கு ஆனால் அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா ஆகும் சார் ஆமாம் சார் மூவாயிரம் ரூபா சார் ஆ நேரில் வந்து பாருங்கள் சார் நான் இந்த டைம் ஃப்ரீயாக தான் சார் இருப்பேன் இப்போக் கூட வாங்க இல்லைன்னா மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு மூணு மணிக்கு மேலே வாங்க சார் பார்த்துக்கலாம் சார் ஓ ஓகே சார் தேங்க் யூ சார்